டெக்னாலாஜி இன்டர்நெட் ஆகிய ரெண்டின் மூலம் தமிழ் மொழி வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது முக்கியமான பயன்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஓகே அதாவது பார்த்திங்கனா நம்ம தமிழ் ஆளுங்கள் அதர்ஸ் வெளியில் எங்கேயாவது ஒர்க் பண்ணும் போது அங்கே வந்து இந்தி இந்தி பேசுகிறாங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து இங்கிலீஷும் தமிழும் மிங்கிலில் தான் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பேசுவாங்க இங்கிலீஷில் தான் எங்கியாவாது ஒரு இடத்துல ஒர்க் இருக்கும் மற்றபடி எல்லா இடத்துலையும் தமிழில் தான் ஆனால் இப்போ இருக்கிற இன்டர்நெட் இன்டர்நெட்லேயும் சரி டெக்னாலஜிலேயும் இன்டர்நெட்டில் வந்து தமிழும் இங்கிலீஷும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கனா நம்ம இன்டர்நெட்டில் தமிழில் டைப் பண்ணோம்னா இங்கிலீஷில் இங்கிலீஷில் வந்து டைப்பாகுது நம்ம தமிழில் நெனைக்கிறத இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் அந்த இங்கிலீஷில் டைப் பண்ணுறதால ஒரு சில விஷயம்லாம் அதை நம்மளுக்கு காட்டுது அதனால பயன்பாடு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்குது